எங்கள் ஊர் தலைவர் பேர் ரவி குமாருங்க அவர் எனக்கு நான் வந்து பள்ளிப்பருவத்தில் இருந்தே அவர் வந்து என்னென்ன பண்ணிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் அதுக்கப்புறம் ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கும்போது நல்லா விவரம் தெரியும்போது அவருடைய செயல்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படி இந்த அளவெல்லாம் செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு நினைக்க தோணுனதை தோண வைச்சதே வந்து அவரை பார்த்து தான் அவரை பார்த்து தான் எனக்கே தோணுச்சினு வெச்சுக்கோங்களேன் அது மாதிரி ஒரு எண்ணங்கள் எல்லாம் ஏன்னால் இந்தளவு வந்து இவர் உதவி பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ஊர் மக்களுக்கு என்னென்ன பண்ணுவார்னா இப்போது இந்த சிமெண்ட் ரோடு இருக்குல்லைங்க உள்ளே வந்து மண் ரோடாக தான் இருக்கும் அதை வந்து செம்மண் ரோடாக பண்ணி தந்திருக்கார் பண்ணி தந்ததை பாத்துருக்கேன் அதுக்கப்புறம் சே இது குடிநீர்த்தொட்டி கட்டி தந்திருக்காரு ஊருக்கு அதையும் பார்த்துருக்கேன் ரோடு வந்து கொஞ்சம் எல்லாமே மோசமான இருக்கற ரோட்டை பா எல்லாமே வந்து நல்ல ரோடா பண்ணிக்குடுத்துருக்காரு அதுக்கப்புறோம் இந்தமாரி மாடு அதுமாதிரி வளர்க்கிறக்கு அவங்க குடும்பத்தில் முடியாதவங்களுக்கு அ அவரால் இயன்ற உதவியை செஞ்சு அவங்களுடைய தொழிலாகட்டும் அவங்களுடைய வருமானத்தை முன்னேற்றிக்க முன்னேற்றிக்கிறக்கு நான் ஒரு சின்ன உதவி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவரே வந்து கேட்டொடன்னே ஒரு வாரத்துக்குள்ள அதை பண்ணுறக்கு உண்டான ஏற்பாடை பண்ணி அவங்களுக்கு வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறோம் அவங்களுக்கு உண்டான உதவியை வந்து அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி பண்ணிக்கொடுப்பாருனு வெச்சுக்கங்களேன் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு இது ப பள்ளிப்பருவம் முடிச்சு கல்லூரி பருவம் வரும்போது எனக்கு சரி ஓட்டு போடுற ஏஜ் வந்துடும் இல்லைங்களா ஓட்டு போடுற வயசு வரும்போது இவருக்கு வந்து நம்ம வந்து நம்ம ஊரை விட்டு இவரை தலைவராக வந்து வேறு யாரையும் கொ கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு அதனால அப் அவரும் அப்போ ஜ வந்து வெ வெற்றி பெற்று தான் இருந்தார் ஊருக்கு தலைவராக தான் இருந்துவிட்டு இருந்திருக்காரு எனக்கு பதினெட்டு வயது வரும்போது அவருக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்கும்னு வெச்சுக்கங்களேன் வந்து அதுக்கு முன்னாடியே ரெண்டு தடவை அவர் தலைவராக தான் இருந்திருக்காரு அவர் நல்லது பண்ணிட்டிருக்கறனாலையோ என்னவோ தெரியலை அவர் தொடர்ந்து தலைவராகவே வந்துட்டிருக்காரு சரி இவர் வந்து ஏன் இந் அவர் வந்து எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணிட்டிருக்காரு எங்களுடைய குடும்பத்துக்கும் நான் கல்லூரி முடித்ததுக்கப்புறம் எனக்கு வயது ஒரு முப்பத்தஞ்சு வரும்போது வந் இவர் நானும் இவர் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு எண்ணங்கள் வரும் வந்து நான் அவர் மாதிரியே இருக்கணும் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்ச பல நாட்கள் நினச்சிருக்கேன் அப்புறம் எனக்கு மேரேஜ் பண்ணி வெச்சதில் எனக்கு வந்து உதவி பண்ணிருக்கார் முப்பதாயிரம் கொடுத்து உதவியும் பண்ணிருக்கார் அதை நான் மறுக்கவே முடியாது அது மாதிரி என்னுடைய குழந்தை படிப்பில் படிப்புகளுக்கும் இந் வந்து அப்பப்போ எனக்கு தேவையானது வந்து என எப்போ நாங்கள் சந்திக்கும்போது உனக்கு ஏதாவது பிரச்சினை இருக்கா இருந்தால் சொல்லு ஒன்றும் தப்பில்லை நா என்னால் முடிஞ்ச உதவியை உனக்கு செஞ்சுத்தரேன் அப்படின்னு சொல்லுவார் நானும் வந்து இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இது இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவேன் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சினைகள் ஒன்றும் பிரச்சினை இல்லை நான் வந்து உனக்கு உதவி செய்கிறதுக்கு தான் நான் தலைவராக இருக்கேன் ஊர் மக்களுக்கு எப்படி செய்கிறனோ அதேமாதிரி தான் உனக்கும் பண்ணுறேன்ட்டு என் குடும்பத்துக்கு வந்து நிறையா உதவி பண்ணி கு கொடுத்துருக்காரு என்னுடைய ப பள்ளி செலவுக்கும் கொடுத்துருக்காரு கல்யாண செலவுக்கு கொடுத்துருக்காரு என்னுடைய பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கும் வந்து மருத்துவ செலவு அதுக்கப்புறம் அப்பப்ப்போ அவங்களுக்கு தேவையான உணவு பொருட்கள் அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் பத்தாமல் இருக்கிறனால அவர் அதுக்கு எல்லாம் வாங்கி தருவார் எங்கையாவது சந்திக்கும்போது கடைகளில் இந்த பயணங்களுக்கு பசங்களுக்கு வாங்கி கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி எனக்கு தேவையானது எல்லாமே வாங்கி தருவார் வாங்கி தந்திருக்காரு என்னோடய குடும்பம் எப்பையும் வந்து அவர் மறக்கவே முடியாது ஏன்னால் அவர் அந்தளவு வந்து உதவி பண்ணியிருக்காரு அவர் வந்து தலைவராக வந்து எங்கள் ஊருக்கு மட்டுல்லாமல் அவர் வந்து தமிழ்நாடு அளவில் வந்து தலைவராக இருந்தால் இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு யோ நான் வந்து என் என்னுடைய மனைவிகிட்ட சொல்வதுண்டு அது அப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என் மனைவி சொல்லுவாங்க அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து நல்லதாக இருக்கிறனால தான் அவர் மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி நான் அவரை வாழ்த்துகிறேன்